சங்ககாலம் முதல் தற்காலம் வரை இலக்கியம் கவிதை மற்ற கலை வடிவங்களுக்கு தமிழ்மொழியோட பயன்பாடு வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா தமிழ்ல வந்து நிறைய இலக்கண ரீதியாகவும் இலக்கியம் ரீதியாகவும் நிறைய தகவல்களும் தகவல் களஞ்சியங்களும் கொட்டி இருக்கு அதாவது ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் இருக்கு அதை தெளிஞ்சு எதற்கு எது தேவையோ பொருத்தமாக இருக்குமோ அதன் அடிப்படையில அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க